ஆமாம் இருக்கோம் நீங்கள் யாரு ஆ சொல்லுங்கப்பா என்ன விஷயம் எதுவும் பிரச்சினையா கொஞ்சம் மீட்டிங்கில் இருந்தோம்ப்பா அதனால் கொஞ்சம் பார்க்க விட்டிருக்க மாட்டாங்க ம் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை என்ன விஷயம் ஆ

ஆ அவர்களுக்கு என்னாச்சு இப்போ எதுவும் பிரச்சினையா அமௌண்ட் எதுவும் தேவைப்படுதா நான் உங்கள் ஏரியா அன்றைக்கே சரி பண்ண சொன்னேனே இன்னும் அவன் பண்ணலையா சரி சரி சரி இருங்கள் நான் ஒரு நாளைக்குள்ளே நான் வந்து பார்க்க சொல்லிடறேன் உங்கள் வார்டு நம்பர் எத்தனை வார்டு கவுன்சிலர் நேம்மு சரி வார்டு மெம்பர் நேம்மு சரி சரி நான் அவர்கிட்ட சொல்லிடறேன் அவர்கிட்ட சொல்லிதான் இருக்கோம் பட் அவங்க கொஞ்சம் மீட்டிங்கில் இருக்காங்க அதனாலே பார்க்காம இருப்பாங்க அவ்வளோதான் மீட்டிங் எல்லாமே முடிஞ்சிச்சு கொஞ்சம் பார்த்துடுவாங்க ஆ சரி சரி ஓகே நான் ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ளே பார்க்க சொல்லி சொல்லிடலாம் ம் சரி ஓகே ம்